இப்போ பார்த்தீங்கனா எங்கள் ஏரியாவில் விளையாட்டு மைதானங்கள்லாம் ஒன்று ரெண்டு தான் இருக்குது அதில் ஒன்று ரெண்டுலேயும் போதுமான வசதிகள்லாம் இல்லை ஒரே விளையாட்டு மைதானத்தில் நிறைய கேம்ஸ் விளாட முடியலை இப்போ பார்த்தீங்கனா விளையாட்டு மைதானம் ஒன்று ரெண்டு இருக்கிறதுல கிரிக்கெட்டு ஃபுட்பால் மட்டும் தான் விளாடுற மாதிரி இருக்கும் மற்ற கேம்ஸுலாம் விளாட முடியலை அதுக்கு ஏற்பாடான வசதிகளை கொஞ்சம் பண்ணி குடுத்திங்கனா கவர்மெண்டு கொஞ்சம் பண்ணி கொடுத்தாங்கனா கொஞ்சம் நல்லாயிருக்கும்